சிட்டியில பார்த்திங்கனா க்ளாஸ் ஸ்மார்ட் க்ளாஸ் வந்து ஸ்லைடு டிவி இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு பெயிண்டிங் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்ட்டம் அந்த மாதிரி மாடுலேஷன் பண்ணி நல்லா கொண்டு வந்து படிக்க வைப்பாங்க ஆனால் இந்த நம்ம ப்ரொஜெக்டர் அதெல்லாம் வச்சி சிட்டியில நடக்கும் ஆனால் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது மேக்ஸிமம் வந்து போர்ட்ல எழுதி போடுறது இந்த மரத்தடியில உட்கார வச்சி சொல்லிக் கொடுக்கறது அந்த மாதிரி சூழல்ல கு சொல்லிக் கொடுத்தா மட்டுந்தான் கிராமத்து பள்ளிக்கு பள்ளிகளுக்கு வந்து புரியும் நகர்ப்புறத்தில் படிககிற மாணவர்களுக்கு வந்து அது ஈஸியாகவே அவங்க வந்து ப்ரொஜெக்டர் வச்சியோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மானிடர் கீபோர்டு இந்த மாதிரி திரைகள்லாம் வச்சி காமிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிப்பாங்கள் அவங்களுக்கு அது ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மெத்தர்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கிராமப்புற மக்களுக்கு இப்போ பார்த்திங்கனா இந்த இதெல்லாம் புரிகிற மாதிரி தோணாது அந்த பள்ளிகளுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து நடை பயணம் நடந்து போகிறது இல்லை மிதி வண்டியில போகிறது அந்த மாதிரி சூழல்ல வந்தால் மட்டுந்தான் வந்து நல்லா படிப்பாங்கள் ஆனால் இது நகர்புறத்தில் பார்த்திங்கனா இப்போ இது இந்த வேன்ல போகிறது பஸ்ல போகிறது ட்ரெயின்ல போகிறது அந்த மாதிரி பண்ணால் மட்டுந்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணும் புரியும்